ஹலோ யாருங்க ஆ ஆமாம் ஆமாம்ங்க நெய்வேலி காய்கறி கடைதாங்க ஆ சரிங்க ஓகே சார் ஓகே சார் அப்படிங்களா சார் ஆ வாங்கிக்கலாம் சார் ஆ நம்பளுக்கு வந்து ஊ ஊட்டி பெங்களூர்ல இருந்து தினமும் காய்கறிகள் நம்மகிட்ட நிறையா இருக்கு சொல்லுங்கள் சார்

ஆ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் ஆ ஓகே ஓகே ஓகே பல்லாரி நாலு கிலோ ஆ சொல்லுங்கள் சார் தக்காளி ஆ தக்காளி அஞ்சு கிலோ ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் மூணு தேங்காய் ஆ ஆ ஒரு கிலோ ம் கேரட்டு ஒரு கிலோ ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சார் வா வாழை வாழை வாழைல வேணுமா சார் வாழைல வேணுமா சார் அது அது எத்தனை இல சார் வேணும் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் சார் இப்போ இப்போ நம்ம ஆ ஆ வீட்டு அட்ரஸ் எங்கே சார் நான் வந்து கொண்டாந்து கொடுக்குறது டோர் டெலிவெரியே பண்ணிவிடவா சார் ஆ சரி ஆ சரி ஆ சரிங்க சார் ஆ ஆ சரி சரி சார் சரி சார் சார் சரிங்க சார் சரிங்க சார் சார் இப்போ நான் வந்து இப்போ எத்தனை மணிக்கு சார் கொண்டு வரணும் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ரெடி பண்ணிட்டு வர்றேன் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார்